ஹலோ ஆ ஆமாங்க மேடம் சொல்லுங்கள் ஆ அதேதாங்க மேடம் சொல்லுங்கள் ஆ இருக்குங்க மேடம் ஆ ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பதுங்க மேடம் நூறு நூற்றி இருபது ரூபாங்க மேடம் ஆ வெயில் காலம் இல்லைங்க மேடம் அதனால்தான் ஆனால் இன்னும் வெயில் போகலிங்களே மேடம் ஆ சரிங்க மேடம் சரிங்க மேடம் வேறே சப்போட்டா இருக்குது தர்பூசணி இருக்குது முலாம்பழம் இருக்குங்க மேடம் ஆ இருக்குங்க மேடம் ஆ இருக்குங்க மேடம் கிலோ நானூறுரூவாங்க மேடம் ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் வேறே ஏதாவது வேணுங்களா ஆ சொல்லுங்கள் மேடம் நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் ஆ டிஎன் பாளையம்

அப்பறங்க சரிங்க மேடம் ஃபோன் நம்பரு ஆ பண்ணுவோங்க மேடம் ஆ சரிங்க மேடம் கண்டிப்பாக பண்ணிவிடுறோங்க மேடம் எப் ஆ எப்போ வேணுங்க மேடம் ஆ ஆமாங்க மேடம் சரிங்க மேடம் வேறே ஏதாவது வேணும்னால் கால் பண்ணுங்க ஆ சரிங்க மேடம் இப்போ வேறே ஏதாவது வேணுங்களா மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாக்கி மேலே ஆகிடுச்சிங்க மேடம் கிலோங்களா இதில் ஒரு ரெண்டு கிலோ ஆறு ஏழு கிலோங்க மேடம் ஆமாங்க மேடம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நாங்கள் உங்களுக்கு வேண்டி கம்மியாகதாங்க மேடம் சொல்கிறோம் ஆ சரிங்க மேடம் கம்மி பண்ணிதாங்க மேடம் கொடுக்குறோம் ஆ சரிங்க மேடம் இனிமேல் கண்டிப் கம்மி பண்ணிதாங்க மேம் கொடுப்போம் ஆ சரி ரெண்டாயிரத்தி நானூறுங்க மேடம் ஆ சரிங்க மேடம் தேங்க்யூங்க மேடம்